கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்கிட்ட சில கேரக்டர்ஸ்லாம் பிடிக்காது எதாச்சும் பா இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க பட் அவங்கூட தான் இருந்து படிக்கணும் அது தான் எங்களோட சூழ்நிலை ஸ்டாஃப் சில பேர் ரொம்ப வேற மாதிரி நடந்துக்குவா ஐ மீன் இங்கே எங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க எங்கள் அவங்க சீனியர் ஸ்டாஃப்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க மாட்டிக் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அவ அவங்கிட்டேருந்து சமாளிக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கூட இருக்க நாற்பது பேரு இருக்கோம் அப்படின்னா யாரவது ரெண்டு பேரு எதாவது தப்பு பண்ணிடுவாங்க அதுக்கு மொத்த பேத்தையும் வச்சி செய்வாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாரோ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ரொம்ப டார்ச்சரா இருக்கும் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க உன் கிளாஸ் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க ஸோ இந்ததுலருந்துலாம் ரொம்ப சமாளிக்றது கஷ்டமாக இருக்கும்